ஹலோ யார் ஆ சொல்லும்மா வீட்டுக்கா வீட்டு லோனுங்களா ஆ எவ்வளோம்மா எதிர்பார்க்குறீங்க ஐம்பது லட்சமா ஆ என்ன வேலை செய்கிறாரு உங்கள் வீட்டுக்காரர் மாதம் எவ்வளோ வருமானம் ம் ம் மாதம் எவ்வளோம்மா வருமானம் வரும் ம் வீட்டு பட்டா எல்லாம் இருக்குதா வீட்டோடய டாக்குமெண்டெல்லாம் இருக்கா ம் அதெல்லாம் இருந்தால் தானம்மா லோன் கொடுக்க முடியும் வண்டி பேரில் கொடுக்குறோம்மா வீட்டு பட்டா ரெடி பண்ணி கொடுங்க வீட்டு பட்டா இருந்தால்தான் அதை வச்சு வீட்டு லோன் கொடுக்க முடியும் முக்கியமாக வீட்டு லோனுன்னால் வீட்டு பட்டா வச்சுதாம்மா கொடுக்க முடியும் நீங்கள் வேணால் அதை அரேஞ்ச் ஆ அதை வேணால் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வா வட்டி வந்து ஒரு ரூபாய்குள்ளேதாம்மா வரும் ம் தொண்ணூறு பைசா ஒரு ரூபா தொண்ணூறு பைசாம்மா நூற்றுக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரிதான் போடுவோம் நீங்கள் எத்தனை மாதம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டு பிரித்து கொடுப்போம் மாதம் மாதம் ஆனால் கரெக்டாக இந்த தேதியில் அஞ்சாம் ஒன்றாந்தேதிலேருந்து அஞ்சாம்தேதிக்குள்ள கட்டி முடிக்கணும் அந்த லோனு கம்மிதாம்மா வட்டி ஒருரூபாய்க்குள்ளன்னா கம்மிதானே ம் ம் ம் சரி ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்க ஓகே ஓகே ஓகேம்மா பை